இப்போது ஈரோடு மாவட்டங்கள்ல பார்த்துட்டோம் அப்படின்னா இயற்கை வளங்கள் அப்படிங்கிறதுல எதிலயும் பெரிய சவால் எதிலயும் இருக்கிறது இல்லை இப்போ தண்ணீர் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பவானியில வந்துட்டு முக்கூடல் ஆறு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சத்தியமங்கலம் பக்கத்தில் பவானிசாகர் டேம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதனால மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விவசாயம் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை குடிநீருக்காகட்டும் எந்த வித பெரிய சவால்களும் மக்கள் சந்திக்கிறது இல்லை ரொம்ப பின்தங்கிய கிராமங்கள்லதான் தண்ணீரோடைய நீர்வரத்து அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதை தவிர மற்ற இடங்கள்ல வந்துட்டு தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு கரெக்ட் டைம்க்கு எல்லாத்துக்குமே போய்ட்டு தான் இருக்குது காட்டு வளங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னாலும் சத்தியமங்கலத்தில் காடுகள் இருக்கங்காட்டி காட்டு வளங்கள் அப்படிங்கிறது ஓகே விலங்குகள் அப்படிங்கிறது ஓகே நம்ம ஈரோட்டில் பார்க்கக்கூடியதாக தான் இருக்குது இப்போ நீர்வரத்தும் கனிமவளங்களும் மிக்கதாகதான் நம்ம ஈரோடு பார்க்க முடியுது அதேமாதிரி இங்கே இருக்க குப்பைக் கிடங்குகள் வந்துட்டு கரெக்டான டைம்ல வந்துட்டு அதை சுத்தப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டு பகுதிகள்ல இருக்க குப்பைகள்லாம் பார்த்துட்டா துப்புறவு பணியாளர்கள் அதை வந்துட்டு ரொம்ப தூய்மையானதாக வச்சிருக்காங்கள் இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கேலாம் ரொம்ப கிளீனாக வந்துட்டு நாட்டை வச்சிக்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்பவும் இருக்காங்கள் அதேமாதிரி நம்மளும் அதை பார்த்துட்டோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் வந்துட்டு நல்லாருக்குன்னு நான் நினைக்கிறேன்